இங்கே வந்து பவானி சார் ட டேம் இருக்குது அதனால் நீர்வளம் அதிகமாக இருக்கிறதுனால மீன்பிடித்தொழில் அதை வெச்சு நிறையா ட முன்னேற்றம் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி அந்த நீரினால இங்கே நிறைய ஏக்கர் கணக்கில் நெற்பயிர் அதுக்கப்றம் கரும்பு இந்த மாதிரி நிறையா விவசாயமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நெற்பயிர்லாம் இங்கே நேரடியாக கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் நிறையா வருமானத்தை ஈட்டி தருது அதேமாதிரி இப்போது பார்த்தம்னா கரும்பு ஆலைகள் இருந்து கரும்பு எடுத்து அது நிறையா தொழிற்சாலைகளுக்கு போய் நிறையா சர்க்கரை ஆ சர்க்கரையெல்லாம் தயாரிக்கிறாங்க அது முதலா மூ மூலமாக அதேமாதிரி இங்கே வந்து ஆவ் ஆலை ஒரு மலை அதில் மூலமாக போய் நிறையா ஜல்லி கற்கள்லாம் தயாரித்து வீடு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க